ஓவியம் வரையிறதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னா அந்த ஷேடோ பண்ணுறதுன்னுதான் நான் நினைக்கிறேன் ஷேடோ வரையுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஷேடோ வரைஞ்சாதான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஷேடோ வரையுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை அப்படியே காப்பி பண்ணுறது அதுவும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இப்போ நேச்சுரல் சீனரியலாம் ஈஸியாக வரைஞ்சர்லாம் இருக்கிறது இருக்கிறபடி ஆக்சுவலாக காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பென்சில் ஷேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஷேடோஸ்லாம் வரைய இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும் அதுக்கப்புறம் கலரிங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு என்ன கலர் இருக்கோ அதை கரெக்டாக கொடுக்கணும் அதல்லாம் வந்து எடுத்தோடனே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடாது அதல்லாம் போக போகதான் நல்லா வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் போக போகதான் நீட்டாக கலர்லாம் கொடுக்க முடியும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த இருக்கிற மாதிரியே கலர்ஸ் எல்லாம் கொடுத்து பழக முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்